என் வேலை என்பதை விட தொழில் வந்து தெய்வத்திற்கு இணையானது எதிர்காலத்தில் ஒரு தொழிலதிபராக நான்கு குடும்பங்கள் என்பதை விட நாற்பது குடும்பங்களுக்கு உணவளிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வருமானத்தை பெருக்கும் அளவிற்கு நானும் ஒரு தொழிலதிபர் ஆவேன் என்ற நம்பிக்கை மட்டும் எதிர்பார்க்கிறேன் செய்யும் தொழில் எத்தொழில் ஆயினும் தெய்வம் அதை திறம்பட செய்ய வேண்டும் அதற்கு உண்டான வாய்ப்புகள் வரும்போது சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பயன்படுத்த தவறும் பட்சத்தில் பலவீனமாக்கப்படுகிறோம் எதிர்காலத்தில் நாம் இருந்தோம் இறந்தோம் என்பதை விட நம்மால் பல குடும்பங்கள் பிழைத்தது வளர்ந்தது வாழ்ந்தது என்பதே என்னுடைய குறிக்கோளாக நான் பார்க்கிறேன்